என்னோடய முதல் ச நான் கமைக்கத் தொடங்கினதுன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோடய முதல் சமையல்னா அது முட்டை சாதம் எப்போவும் வீட்டில் குழம்பு இல்லாதப்போ இல்லை இருக்கிற குழம்பு பிடிக்காதப்போ டக்குனு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சமச்சு சாப்பிட்ணுன்னா நான் முட்டை சாதம் தான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னால் அதுதான் ரொம்ப ஈஸியாருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணால் போதும் முட்டையப் போட்டு தாளித்து சாதத்தைப் போட்டு தேவையான உப்புப் போட்டு சாப்பிட வேண்டிய தான்